எனக்கு எப்படி தையல் கற்றுக்கணுனு தோணுச்சுன்னால் நான் வந்து காலேஜெலாம் முடித்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அம்மா டெய்லர் நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது என்ன எல்லோரும் கற்றுக்க சொன்னாங்க நான் தான் கற்றுக்காம ஸ்கூல் முடித்தேன் அப்புறம் வந்து காலேஜ் முடித்தேன் அதுக்கப்புறம் சும்மாவே வீட்டில் உட்கான்ட்டு வீட்டு வேலை மட்டும் செஞ்சிட்டுச் சும்மாகவே இருந்தேன் அப்புறம் எங்கள் அம்மா திட்டினாங்க நீ எதுக்கு சும்மாகவே உட்காந்திருக்க டெய்லரிங் கற்றுக்கோ எதாவது கற்றுக்கோ எதுக்கு சும்மாகவே உட்காந்திருக்க அப்படின்னாங்க நான் அப்போவும் கேட்கவே இல்லை அதுக்கப்பறம் வந்து எங்கள எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கறவங்க எங்கள் எதிர் வீட்டில் இருக்கறவங்க எல்லாம் வந்து உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்களே உங்கள் அம்மாவே டெய்லர் நீ என்ன காசு கொடுத்தா கற்றுக்க போகிற வீட்டிலேயே கற்றுக்கோ அப்படின்னாங்க சரின்னுட்டு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் கொக்கி கட்ட கற்றுக்கிட்டேன் ஹெம்மிங் பண்ணேன் அது எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் மிஷினில் வந்து சின்ன சின்ன துணியெல்லாம் தையலடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் சுடிதாரும் தைக்க ஆரம்பிச்சேன் எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நான் தைச்சிக்கலாம் அப்படின்னிட்டு எனக்கு முதல்ல தைக்க ஆரம்பிச்சேன் என்னோடயச் சுடிஸ் என்னோடய பிளவுஸஸ்லாம் தைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து இப்போது வந்து நிறைய மாடல்ஸ் பிளவுஸஸ்லாம் வந்து ஹேண்ட் வொர்க்லாம் வச்சு நிறைய தைக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு அதெலாம் தெரியாது அதுக்கப்புறம் அதுக்கு கிளாஸ் எங்கள் அம்மா அனுப்பினாங்க அதை தச்சு முடித்து அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் அதுவும் எனக்கு மட்டுந்தான் நான் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கு தைக்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால நான் எனக்கு மட்டும் தைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எங்கள் அம்மா சொன்னாங்க பார் நான் தான் இருக்கேனில்ல நீ தைச்சு கொடு நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தால் நான் கரெக்க்ஷன் பண்ணி தரேன் அப்படினு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தைக்க கொடுக்க ஆரம்மிச்சேன் தைச்சிக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா பண்ணுற நீ பண்ணு அப்படினு சொன்னாங்க அதனால் நான் வந்து மற்றவங்களுக்கு தைக்க கற்றுக் கொடு சாரி தைக்கிறதுக்கு ஆரம்மிச்சேன் மற்றவங்களுக்கும் அவங்களும் எல்லோருமே வந்து நல்லா தைக்கிற அப்படினு சொல்லி சொன்னாங்க அப்படியே வந்து நான் எல்லோருக்கும் சுடிதார் பிளவுஸஸ்லாம் வச்சி தைக்க ஆரம்மிச்சிட்டேன்